நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வந்து ரொம்பப் பிடிச்ச சப்ஜெக்ட்னா இரண்டு இருக்குது ஃபர்ஸ்ட்டு தமிழ் இரண்டாவது வந்து சோசியல் இப்போ தமிழை பற்றி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தமிழ் வந்து ஏன் பிடிக்கும்னா அது வந்து என்னோடய தாய் மொழி அப்படிங்கறதுனாலயும் பிடிக்கும் ஏன் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு சின்னக் கதையை வந்து தமிழில் படிச்சோம் அப்படின்னா நமக்கு உடனே புரிஞ்சுரும் ஆனால் அதே வந்து நம்ம வந்து இங்கிலீஷீல் படிச்சோம் அப்படின்னா நமக்குப் புரியாது சும்மா மொட்டை மனப்பாடம் பண்ணிகிட்டு தான் போவோம் ஆனால் இதை வாசிச்சாலே போதும் நம்ம வந்து அதை வந்து புரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி தான் நமக்கு தமிழ் அதனாலயே எனக்கு வந்து தமிழ் ரொம்பப் பிடிக்கும் அப்புறம் வந்து திருவள்ளுவர் வந்து நிறைய பொருள் தரக்கூடிய திருக்குறளில் வந்து தமிழில் எழுதிருக்காரு அது வந்து உலகப் பொதுமறையாக ஆனதுக்கு அப்புறமாக அதை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க ஆனால் அது வந்து தமிழில் மொழிபெயர்த்த பிறகு தான் அது வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸாக இருந்தது அதனால் திருக்குறளை வச்சு நம்ம வந்து நிறைய பயனுள்ள விஷயத்தை நம்ம அறிஞ்சுக்க முடியும் ஏன் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைப் பற்றின ஒரு இதுலாம் அந்த இதில் இருக்குது இப்போ நம்மளோட வாழ்க்கையில் வர்ற சில விஷயங்கள்லாம் திருக்குறளை வச்சு நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஓகேயா இப்போ நம்ப வந்து தமிழ் வந்து எனக்கு ரொம்பப் பிடிக்கும் ஏன் அப்படின்னா திருக்குறள் வந்து திருக்குறளில் நிறைய செய்தியை பார்த்துக்கலாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்புறம் வந்து முயற்சியைப் பற்றின திருக்குறள் இருக்குது இல்வாழ்க்கையைப் பற்றின திருக்குறள்லாம் நிறையா இருக்குது எனக்கு வந்து அதனாலயே எனக்கு தமிழ் வந்து ரொம்பப் பிடிக்கும் நம்ம வந்து மொட்டை மனப்பாடம் பண்ணுற இங்கிலீஷை விட தமிழில் ஒரு சின்னதாக வாசிச்சாலே போதும் நமக்கு வந்து தமிழ் வந்து நல்லா மனப்பாடம் ஆகி நல்லா புரிஞ்சு நம்ம வாசிச்சாலே போதும் மனப்பாடம் பண்ணணுங்கிற அவசியமே இல்ல அதனால் எனக்கு வந்து தமிழ் ரொம்பப் பிடிக்கும் அடுத்து நான் வந்து சோசியலை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா சோசியலில் வந்து எனக்கு வரலாறு வந்து ரொம்பப் பிடிக்கும் வரலாறு ஏன் பிடிக்கும் அப்படின்னா அந்தக் காலத்தில் மக்கள் எப்படில்லாம் இருந்தாங்கள் எப்படில்லாம் ட்ரஸ் பண்ணியிருந்தாங்க எப்படில்லாம் வாழ்ந்தாங்கள் எப்படில்லாம் ஆட் மன்னர்கள்லாம் எப்படில்லாம் ஆட்சி செஞ்சாங்கள் சேரர் சோழர் பாண்டியர்லாம் எப்படில்லாம் வந்தாங்கள் எப்படில்லாம் ஆட்சி பண்ணிணாங்க எப்படில்லாம் மக்களுக்கு வந்து உதவியாக இருந்தாங்கள் அதெல்லாம் பற்றி நல்லா ப அறிஞ்சிக்க ம் இப்போ என்னால் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கப்புறம் வந்து அந்தக் காலத்தில் அவ்வளவு வசதியே இருக்காது ஆனால் எப்படி தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினாங்கன்னே தெரியலை எனக்குத் தஞ்சை பெரிய கோயில்னு தெரியும் ஆனால் நான் வந்து என்னோடய புத்தகத்தில் படிக்கும் போது எனக்கு வந்து தஞ்சைப் பெரிய கோயில் இவ்வளவு ஃபேமஸ் ஆகிருக்கா நான் புத்தகத்தில் படிக்கும் போது தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தஞ்சைப் பெரிய கோயில் இவ்வளவு ஃபேமஸ் ஆகிருக்குனே அந்தக் காலத்தில் ஒரு விச வசதியுமே இல்லை ஆனால் அவ்வளோ பெரிய கோயில் கட்டியிருக்காங்க அதுக்கப்புறம் கல்லனை நான் வந்து கல்லனை தானே இந்தா இங்கே தான் இருக்குது கல்லனைனா ஒரு இடம் அப்படின்னு நான் நினைச்சிட்ருந்தேன் ஆனால் அதை கட்டிய கரிகாலன் எவ்வளோ இது பண்ணி கட்டி இருக்காருன்னு நான் அப்புறமா தான் நான் சோசியலை படிக்கும் போது தான் எனக்கு நல்லா தெரிஞ்சுது நான் அந்தக் காலத்தில் மக்கள் எப்படில்லாம் இருந்தாங்கள் அப்படிங்கறத நான் எதன் மூலம் தெரிஞ்சுக்கறேன்னா சோசியல் மூலம் அதாவது வரலாறு சோசியலில் வரலாறு மூலம் நான் நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன் சோசியலில் வந்து எனக்கு ரொம்பப் பிடிச்சது வந்து வரலாறு தான் வரலாறு வந்து எனக்கு அந்தக் காலத்தில் எப்படி மக்கள் எப்படில்லாம் இருந்தாங்கள் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலேயே எனக்கு வந்து சோசியலும் தமிழும் எனக்கு ரொம்பப் பிடிக்கும்